நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சார் கிட்ட நான் இதை ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்கணும் ஆனால் இன்னைக்கு வாங்க வேண்டிய டாக்குமெண்ட்டு கையெழுத்து நான் மறந்துவிட்டேன் என்னால் அதை வாங்க முடியலை ஏதோ தவறுதலாக ஞாபகம் இல்லாமல் விட்டுட்டேன் நான் அந்த டாக்குமெண்ட்டை கையெழுத்து வாங்காமல் மறந்துவிட்டேன் ஆனால் அடுத்த நாள் எங்கள் சார் வந்தார் கையெழுத்து வாங்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனேன் ஏன் நேற்று வாங்க வேண்டிய டாக்குமெண்ட்டு கையெழுத்து ஏன் இன்னைக்கு வாங்குறேன்னு கேட்கும் போது நான் வந்து அது சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணேன்னா இன்னைக்கு தான் கொடுத்தாங்க டாக்குமெண்ட்டை இன்னைக்கு காலையில் தான் வந்தது அது அதனால தான் இப்போ வாங்குகிறேன் நேற்று நான் டாக்குமெண்ட்டு வரலை நேற்று நான் கையெழுத்து வாங்கலைனு சொல்லிவிட்டேன் சொல்லி தான் வாங்கிருக்கிறேன் அந்த கையெழுத்து இருந்தாலும் அது என்னுடைய தவறு தான் நான் என்னுடைய ஞாபக மறதி நான் வாங்காமல் விட்டது தவறு தான் என்னது இதுக்கு மேல் வராமல் பார்த்துக்கணும் அதனால நான் அந்த மாதிரி சொல்லி சமாளிச்சு வாங்கிருக்கிறேன் கையெழுத்து வாங்கிருக்கிறேன் இன்னைக்கு தான் டாக்குமெண்ட்டு வந்துச்சு அப்படினு சொல்லி நான் சமாளிச்சு கையெழுத்து வாங்கிருக்கிறேன்